வணக்கம் ஏபீட்டி பார்சல் சர்வீஸுங்களா என்னோடய பெயர் விஜயராணி நான் வந்து ஒரு ஆபில் ஒரு ப்ராடக்ட் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் வந்து கடைசி நிமிஷத்தில் தான் வந்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி டெலிவரி சூஸ் பண்ணுறப்போ நேரத்திற்குள்ளே நீங்கள் கொண்டுட்டு வந்து டெலிவரி பண்ணிடுவீங்க அப்படின்ற ஒரு ரீசன் அந்த ரேட்டிங்கை பார்த்து தான் நான் உங்களோடய கொரியர் சர்வீஸ் வந்து சூஸ் பண்ணிணேன் ஆனால் நேத்து சாய்ந்தரம் நாலு மணிக்கு எனக்கு டெலிவரி வர வேண்டியது இன்னமும் எனக்கு வரலை நான் நேரத்தினுடைய மதிப்பீட்டை குறித்து தான் ஆர்டர் உங்களோடய கொரியர் இதை சர்வீஸ வந்து நான் சூஸ் பண்ணுணேன் ஆனாலும் எனக்கு இன்னமும் என்னுடைய ஆர்டர் வந்து கைக்கு வந்து சேரலை இதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குணும்ன்னோ இல்லை உங்களுடைய ஸ்டார்ட் ரேட்டிங்கை குறைக்குணுன்னோ என்னுடைய விருப்பம் கிடையாது இருந்தாலும் இது உங்களுடைய கவனத்திற்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இதே மாதிரி வேறு யாராச்சும் உங்கக்கிட்ட வந்து கஸ்டமர்ஸ் உங்கக்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா தயவு செய்து இதை வந்து ஓ முக்கியமானதாக கருதி இதுக்கு ஒரு விடை கொடுங்க எங்கே வந்து உங்கள் மேல் தப்பு இருக்குதுன்னு என்னாலேயும் கண்டுப்பிடிக்க முடியாது ஏன்னா அந்த ஆபில் வந்து கொரியர் ட்ராக்கிங் சிஸ்டமும் இருந்துச்சு ஆனால் என்னுடைய ப்ராடக்ட்டிற்க்கு கீழே அந்த டைம் டிராக் பண்ணுற இதுவும் ப்ராப்பராக வந்து செயல் படலை அப்படி செயல்பட்டால் தான் நாங்களும் என்னன்றதை சொல்ல முடியும் இது வந்து உங்கள் மேல் தப்பா இல்லை அந்த மென்பொருள் மேல் தப்பான்றது வந்து எனக்கு தெரியலை தயவு செய்து இதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரே ஒரு நோக்கம் நன்றி